நான் வந்து சமையல் அறையில் வந்து நிறைய வந்து எங்கள் அம்மா கூடதான் பேசிக்கிட்டு இருப்பேன் ஏன்னால் எங்கள் அம்மாதான் குக் பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்கள் அக்கா இருக்காங்க ஆனால் அவங்க வந்து அவ்வளோ குக் பண்ண மாட்டாங்க குக் பண்ணவும் என்னை விடவே மாட்டாங்க நான் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருப்பேன் ஏதாச்சும் சொதப்பிவிடுவேனு சொல்லிட்டு என்னை விட மாட்டாங்க எங்கள் அம்மா வந்து அப்படி இருக்கமாட்டாங்க நான் என்ன பேசினாலும் கேட்டுகிட்டே இருப்பாங்க நான் வந்து எங்கள் அம்மா மோஸ்ட்லி கிச்சனில் இருக்கிறதுனால நான் கிச்சனில் போய்விட்டு உக்காந்து எங்கள் அம்மா கிட்டே காலேஜில் நான் எப்படி நடந்துச்சு மேம் சொன்னாங்க அப்புறம் நான் வந்து இங்கெலாம் போனேன் இங்கெலாம் இந்த மாதிரி அவங்ககிட்டலாம் பேசினேன் யாரார் கிட்டே பேசினேன் என்ன பேசினேன் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன் அதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா எங்கள் அக்கா ஏதாச்சும் சொன்னாள் அவ அவங்க எல்லாேருமே நாங்கள் எல்லாேருமே ஜாயிண்ட் பண்ணிட்டு நின்றுட்டு பேசிகிட்டே இருப்போம் எங்கள் அம்மாவும் இது பண்ணும் அது பண்ணும் சொல்லுவாங்க எங்கள் அம்மா குக் பண்ணும்போது நான் கேட்பேன் இது ஏன் போடுகிறிங்க இது ஏன் போடுகிறிங்க அப்படின்னு கேட்பேன் எங்கள் அம்மா வந்து நிறைய டைம் எனக்கு சொல்லி கொடுத்தும் அது வந்து எனக்கு வந்து குக்கிங்கில் அவ்வளோ இன்ட்ரஸ்ட்டு இல்லாததுனால் நான் வந்து அவ்வளோவா பெருசாக எடுத்துக்க மாட்டேன் இருந்தாலும் எங்கள் அம்மா இது ஏதாச்சும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க இது போடணும் இது போடணும் இதுக்கு அப்புறம் இது போடணும் நானே கேட்பேன் இதுக்கு அப்புறம் என்ன போடணும் இதுக்கு அப்புறம் என்ன போடணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன் எங்கள் அம்மாவும் சொல்லி தருவாங்க ஒரு ஒரு டைமும் கேட்டுகிட்டே இருப்பேன் ஒரு ஒரு டைமும் எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் நான் சீக்கிரம் மறந்துடுவேன் அதை மட்டும் மற்ற படிக்கிறதை கூட நான் அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டேன் இந்த குக்கிங் மட்டும் சீக்கிரம் மறந்துவிடுவேன் ஏன்னால் அது என்னென்னெ தெரியல ஆனால் எங்கள் அம்மா வந்து என்னை குக் பண்ணு அப்படின்லாம் சொல்லமாட்டாங்க நான் வந்து பேசிகிட்டே இருப்பேன் எங்கள் அம்மாவும் கேட்டுகிட்டே இருப்பாங்க எனக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க